தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்க படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படினா அது திருவிழா மாதிரி கொண்டாடுகிறாங்க இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து விஜய் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுகிறாங்க கிட்ட தட்ட தமிழ்நாட்டில் ஒரு மூவாயிரம் தியேட்டர் நாலாயிரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் சக்தி சினிமாஸ் சத்தியம் காம்பிளக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு நான் எங்கள் ஊரை வச்சு சொல்றேன் திருவண்ணாமலையில் சக்தி சினிமாஸ் தான் ஒரு பெரிய தியேட்டர் திருவண்ணாமலையில் சக்தி சினிமாஸு அருணாச்சலம் அண்ணாமலை அன்பு பாலசுப்பிரமணியம் பாலசுப்பிரமணியம் டீலக்ஸ் பாலசுப்பிரமணியம் டூ பாயிண்ட் ஓ பாலசுப்பிரமணியம் பேரடைஸ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சி ஒரு மூணு மூணு தியேட்டரு இருக்குது மூணு தியேட்டரில் ஒவ்வொரு ஒவ்வொரு தியேட்டர்லேயும் மூணு ஸ்க்ரீன் நாலு ஸ்க்ரீனில் இருக்குது அந்த மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் இருக்குது அதில் சக்தி சினிமாஸு கொஞ் நல்லா ராயலாக நல்லா இருக்கும் அந்த சவுண்ட் எபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் டால்பைஅட்மாஸ் செவன் பாயிண்ட் ஒன்னு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அதில் வந்து டிக்கெட் ரேட்டு வந்து ஒரு புது படம் வருது அப்படினா நூற்றி இருபது ருபாய் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தோம் அப்படினா நூற்றி இருபது ருபாய் வந்த அன்னைக்கே பார்க்கணும் அதுவும் குறிப்பாக புது படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே பார்க்கணும்னா இருநூற்றி ஐம்பது ருபாய் விஜய் படம்லாம் எண்நூறு நானூறுபா ஏன் ஆயிரப்பாக்குள்ள டிக்கெட்டு போயிருக்கு அந்த ஃபஸ்ட்டு டே பஸ்ட் ஸோ டிக்கெட்டு அந்த மாதிரி அப்புறம் உள்ள எப்பவுமே தியேட்டருனா கொஞ்சம் சிநேக்ஸ் ரேட்டுமே உள்ள அதிகமாக தான் இருக்கும் ஒரு பாப்க்கான் நூற்றி இருபது ருபாய் சமோசா மூணு சமோசா அறுபது ருபா அந்த மாதிரி கொஞ்சம் டிக்கெட்டு ரேட்டு உள்ள சாப்புடுற ரேட்டுலாம் கொஞ்சம் எக்ஸ்டரா தான் அதிகம் தான் ஆனால் என்ன தான் பெருசாக ரேட்டு அதிகமாக இருந்தாலும் உள்ள போய் பார்க்குற அந்த என்ஜாய்மெண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக பசங்க கூட போயிட்டு கத்திக்கிட்டு கூவிகிட்டு படம் பார்க்குறது அது ஒரு தனி சந்தோஷம் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா அதே மாதிரி த்ரீடி கிளாஸ் போட்டு படம் பார்க்குற மாதிரினா அதுக்கு இருபது ருபாய் எக்ஸ்டரா ஃபார் எக்ஸ்சாம்பில் நூற்றி இருபது ருபாய் டிக்கெட்டுனா நூற்றி நாற்பது ருபாய்